வெளி மாநிலத்தில் லோக்கலில் இருக்கிறவங்களாம் சுற்றுலாத்தலங்களுக்கு வருவாங்க வரும் போது ஐயா இங்கே எதாலும் சுற்றுலாத்தலம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படினு சொல்லுவாங்கள் நான் சொல்வேன் இந்தந்த இடம் நல்லாயிருக்கும் தம்பி இங்கே போங்கள் இந்த இடத்துல போனீங்கன்னால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் தண்ணி குளிச்சுக்கலாம் அமைதியாக வந்து இப்போது உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னால் அங்கே பாதையில் பொன்னாச்சி அம்மன் கோயிலுன்ட்டு இருக்குது அங்கே போனால் நல்லா நெழல் இருக்குது மரம் மட்டும் இல்லை நெழல் இருக்குது ஓய்வெடுக்கலாம் அது மாதிரி இருக்குது அப்புறம் இங்கே மறுபடியும் லோ இங்கே வந்தாலும் எல்லாம் நிறையா கோயில் இருக்குதுங்க அங்கங்கே வந்து நாங்கள் வழி காட்டிக்கிறோம் இன்ன இடத்துல கோயிலில் மத்தியானம் கூட அன்னதானம் கொடுப்பாங்க அப்படி சாப்பிட்டு போங்கள் தங்கிகிட்டு போங்கள் அப்படிம்போம் வழி எப்படினு கேட்பாங்க இதில் போனால் இவ்வளோ தூரம் வருங்க இதில் போனீங்கன்னால் இவ்வளோ தூரம் வருங்கன்னு வழிகாட்டி சொல்லியிருக்கிறேங்க